இந்தியாவில் மிகவும் அறியப்பட்ட கலாச்சாப்ப கலாச்சாரமும் மத நம்பிக்கையும் நம்ப நாட்டில் வந்து அதிகமாகவே இருக்கு அதுவும் இந்தியாவைப் பொருத்த வரைக்கும் தீபாவளினாலே அனைத்து மதத்தினருமே சிறப்பாக கொண்டாடுவாங்க பட்டாசு புத்தாடை வைத்து அனைவரும் சிறப்பாகவே கொண்டாடுவாங்க அக்கம் பக்கத்தில் சுற்றன உறவினர் எல்லாத்துக்கும் இனிப்பு இனிப்பு பட்டாசெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக செயல்படுவாங்க மத் இந்தியாவைப் பொருத்த வரைக்கும் இந்த தீபாவளினால் அனைத்து மதத்தினருமே சிறப்பாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி திருவிழாவை பொருத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா மஞ்சள் நீராட்டு விழா புத்தாடை அணிவிச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க பொங்கல் வைச்சு படையல் போட்டு எல்லா சிறப்பாகவே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அம்மன் கோயில் திருவ அம்மனுக்குப் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இந்தியாவுக்கு இந்தியாவில் நல்ல சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி விரதம் அப்புறம் தைப்பொங்கல் இந்த மாதிரி மஞ்சு விரட்டு எல்லாமே வந்து சிறப்பாக நம்ப இந்தியாவில் வந்து கலாச்சாரத்தை அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த முன்னோர்கள் வழிபட்ட கலாச்சாரத்தை இன்னுமே கொண்டுட்டு தான் வந்திட்ருக்காங்க இன்னும் செயல்படுத்துறாங்க நம்ப தா இந்தியாவைப் பொருத்த வரைக்கும் சேல சேலையும் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவின் கலாச்சாரம் பொருத்த வரையும் சேலை சேலை வந்து அணி அணிவிப்பாங்க வளையல் அணிகலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா கலாச்சாரத்தை பொருத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படுத்துறாங்க அதே மாதிரி ரம்ஜான் அதே மாதிரி நியூ இயர் அதே மாதிரி பொ நியூ இயர் இதுலெல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பா செயல்படுத்துறாங்க கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகை நாட்களையும் பார்த்தீங்கன்னா மத எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படறாங்க நாட்டு மக்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்தியா பொருத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே ஒற்றுமையா செயல்படுத்துறாங்க ஒரு சண்டை சச்சரவு எதுவும் வராமல் இந்தியா ஒற்றுமையாக செயல்படுத்தறாங்க அதே மாதிரி பாரம்பரியமான உணவு முறைகளையும் தமிழ்நா இந்தியாவில் செயல்படுத்தறாங்க ராகி புட்டு ராகி கஞ்சி அதே மாதிரி இந்தியா பொருத்த வரைக்கும் எல்லாமே வந்து உணவு முறைகளில் சொல்லப் போனோம்னா எல்லாமே வந்து விவசாயம் பண்ணி நம்பளாவே விளைவிச்சு சாப்பிட்ற ஃபுட்டை தான் நம்பளும் எடுத்துக்கிறோம் இந்தியாவை பொருத்த வரைக்கும் இந்தியாவு இந்தியாவில் பாரம்பரியமாக இருக்கிற சாப்பாடைதான் நம்பளும் சாப்டிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் எல்லா பொருட்களுமே நம்பளாவே விளைவிச்சு சாப்பிடறதுனால் நமக்கு இந்தியாவை பொருத்த வரைக்கும் நல்லா ஒரு கலாச்சாரத்தை மத நம்பிக்கையத்தை கொண்டுட்டு வர மாதிரி இருக்குது கோவில் திருவிழாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா விளையாட்டுப் பொருட்கள்லிருந்து எல்லா பொருட்களுமே இந்தியா கலாச்சார முறைப்படி தான் எல்லாமே வச்சுருப்பாங்க அதே மாதிரி சாப்பாடுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வயிறார மூணு வேளை கோயில் திருவிழாக்கள் எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா மூணு வேளை சாப்பாடு உணவு பரிமாருறாங்க சாப்பிட்றாங்க இந்தியாவில் கலாச்சாரம் மத நம்பிக்கை இன்னமும் நம்ப வீ இந்தியாவை பொருத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மற்ற நாட்டை விட நம்ப மத நம்பிக்கையில் நம்ப கலாச்சாரம் இன்னமும் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் எல்லா கோயில் தலங்களிலும் எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா அன் விரதம் விரதம் கடைப்பிடிக்கும் போது எல்லா கோயில்லேருந்தும் அன்னதானமும் வழிபடறாங்க அன்னதானம் எல்லா கோயில்லையுமே கிடைக்கிது மூணு வேளை அன்னதானம் கிடைக்கிது மற்ற நாட்டை விட நம்ப இந்தியாவில் பொருத்த வரைக்கும் நிறைய உணவுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி இந்தியா நாடு இருக்குது கண்டிப்பாக உணவு முறையை பொருத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவுக்கு பற்றாக்குறையே இல்லேன்னு தான் சொல்ல முடியும் இந்தியாவில் எல்லாத்துக்குமே கிடைக்கிது